எங்கள் ஊர்லேருந்து இளைஞர்கள் வந்து வேலைக்கு போகிற இடம் அதிகமாக என்ன அப்படின்னு பார்த்தா பெங்களூர் ஓசூர் அந்த ரெண்டு இடத்துக்கு தான் அதிகமாக அவங்க போவாங்க வீக்லி ஒன் டைம் வந்துவிட்டு போவாங்க அப்படி இல்லைனா டெய்லி அப் அண்ட் டவுன் அந்தமாதிரி போய்ட்டு வருவாங்க பெங்களூர்க்கு போறவங்க வந்து கம்பெனிக்காகவும் அப்புறம் ஓசூருக்கு போகிறவங்க அதிகமாக கார் வேலை செய்கிறதுக்காகவும் அங்கே போவாங்க பில்டிங் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து அங்கே விட்டுவிட்டு அவங்க பார்த்துக்குற அந்த வேலைக்காகவும் அவங்க போவாங்க போய்ட்டு டெய்லியும் போய்ட்டு வரமாட்டாங்க எப்போயாச்சும் வாரத்துக்கு ஒரு டைம் வருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அங்கேயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுவாங்க அப்புறம் படிக்கிறதுக்கு படிக்கிற இளைஞர்கள் போகிறாங்க அப்படின்னா அவங்க எங்கே போவாங்க சென்னைக்கு அதிகமாக போவாங்க இல்லை கோயம்புத்துர் சேலம் அந்த சைடு அதிகமாக போவாங்க இங்கேருந்து எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் இருந்து அங்கே போனால் கொஞ்சம் பக்கம் எல்லா ஏரியாவும் கொஞ்சம் கொஞ்சம் பக்கம் அப்படின்றதுனால அவங்க அங்கங்கே அங்கே போய்ட்டு வருவாங்க இளைஞர்கள் டெய்லியும் இங்கே இருந்து போகும்போது காலையில் இல்லைனா நைட் டைம் அந்தமாதிரி போவாங்க அதிகமாக அவங்க வேலைக்கு போகிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெங்களூர் ஓசூர் மட்டும் தான் அங்கே டைல்ஸ் கல் ஓட்டுறதுக்கும் போவாங்க கல் ஓட்டுற வேலைக்கு அப்புறம் அங்கே ஓசூரில் கடையிலையும் வேலை செய்வாங்க அவங்களே ஓனாக கடை வெச்சிருக்காங்க பெங்களூர்ல கம்பெனிக்கும் போய்ட்டு இருக்காங்க கம்பெனிக்கு போய்ட்டு இருக்கறவங்களும் டெய்லியும் போய்ட்டும் வருவாங்க வீக்ஸ் ஒன் டைமும் போய்ட்டு வருவாங்க அங்கேயே இருக்காங்க ஸ்டே பண்ணிவிட்டு இருக்கிறதுனால வீக்ஸ் ஒன் டைம் வீட்டுக்கு வருவாங்க அவ்வளோ தான்